நான் பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் ஒரு முஸ்லீம் என்னோடய மதத்தில் வந்துவிட்டு நிறைய வந்துவிட்டு சமூக சேவைப் பற்றி வந்துவிட்டு போதிக்குது அது என்னென்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ நம்ம முன்னாடி ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை வந்துவிட்டு நம்ம முதல்ல வந்துவிட்டு நம்மளால் முடிஞ்சால் அதை போய் கையால் தடுக்கணும் அப்படின்னு சொல்லுது அப்படியும் நம்மளால முடியலையா அதை வந்துவிட்டு வாயால் அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் இது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியும் அவங்க கேக்கலை அப்படின்னு சொன்னால் அதையும் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் நம்ம அட்லீஸ்ட்டு வந்துவிட்டு நம்ம மனசால் வந்துவிட்டு இது ஒரு தவறான செயல் அப்படின்ட்டாவது நம்ம நினைக்கணும் அப்படின்ட்டு என் மதம் போதிக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நிறையப் பேர் எப்படின்னா இப்போது ரிலேட்டிவ்ஸ் அந்தமாதிரி இருக்கிறவங்கக்கிட்டே வந்துவிட்டு சண்டைப் போட்டு ரொம்ப நாளாக பேசாமல் இருப்பாங்க அந்தமாதிரி இருக்க சொல்லி இஸ்லாம் வலியுறுத்தவே இல்லை என்ன சொல்லுதுன்னா உங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலுமே நீங்கள் ஒரு சண்டைப் போட்டீங்கன்னா மனஸ்தாபம் ஏற்பட்டுருச்சின்னா மூணு நாளுக்குள்ளே பேசிடுங்க அந்தமாதிரி வந்துவிட்டு சொல்லுது அதேமாதிரி அதுக்காக வேண்டிதான் ஐந்து வேளை தொழுகை வந்துவிட்டு பள்ளிவாசல் போய் தொழுகிற மாதிரி இப்போ நம்ம அவங்களை மீட் பண்ணிக்கும்போது ஏதாவது இருந்தாலும் மனஸ்தாபம் இருந்தாலும் நம்ம மன்னிப்பு கேட்டு அந்தமாதிரி வந்துவிட்டு நம்ம சரி ஆகிக்கலாம்